ஹலோ ஆ அண்ணே நான் கொங்கர்பாளையத்துலருந்து பேசுகிறேங்க பெயரு ராமய்யன் ஆ கை காலெல்லாம் ரொம்ப வலியா இருக்குதுங்க ஒரு வாரமாக இருக்குது சளி இருக்குது காய்ச்சல் எதுவும் இல்லை சளி இருக்குது கை கால் வலி இருக்குது ஆமாங்க ரெண்டு நாளாக இருக்குது

ஆ அதெல்லாம் எதுவும் இல்லைங்க யூஸ் பண்ணுறது இல்லை இல்லை ஆமாம்

ம் போய் பார்த்தேங்க மழை சீசன்னால் உங்களுக்கெல்லாம் அப்படித்தான் இருக்கும் நீங்கள் எல்லாம் வயசான நீங்கள் நடந்தால் கை காலெல்லாம் வலிக்கும் அப்படிங்கிறாங்க டாக்ட்ரு ஆ

சரி ஆ

ம் ஆ போட்டுருக்குறோம்

ம்

ஆ சரிங்க